ஹலோ வைகை எலக்ட்ரானிக்ஸ் நான் ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கினன் எல்ஜி கம்பெனியில அது என்னன்னாக்கா போட்ட கொஞ்சம் நேரத்தில் ஐஸு ஃபார்ம் ஆயிடுது ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் ஒட்டிக்கிது பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு வச்சா அதுயெல்லாம் ஒட்டிக்கிது இது என்ன இந்த மாரி ஃபிரிட்ஜாக இருக்கு நான் நல்லா இருக்கும்னு தான சொல்லி வாங்கிகிட்டு வந்தேன் நீங்கள் இந்த மாரியெல்லாம் இருக்கும்னு சொன்னீங்க கடைசியில பார்த்தா ஃபிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கு இந்த எல்ஜி கம்பெனியில வாங்கினாலே இந்த மாரி தான் இருக்குமா என்னனு தெரியல கம்பெனி எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கில அதனால் எனக்கு இது இது ஏற்ற கூடியதாக எனக்கு தெரியல அதனால் எனக்கு இந்த ஃபிரிட்ஜை வந்து சரி பண்ணி கொடுங்க